கிருஷ்ணகிரியில் வன்ட்டு பாப் டிவிலான் இருக்கு லோக்கல் சேனல்ஸ் ஜெயம் டிவி இதுலான் லோக்கல் சேனலாகவே இருக்கு இந்த மாதிரி லோக்கல்லருக்கிற ஆளுங்க யூஸ் பண்ணுற சேனல்ஸ் இதுலான் அப்புறோம் யூட்யூப்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் டெக் அவங்க இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்ட்டன்ஸ் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டான்ட்லேந்து இங்கேதாருக்காங்க எல்லாம் பக்கத்திலே இருக்கிறதால எல்லாம் அவங்கவுங்க பேமஸ்ஸாயிருக்காங்க பக்கத்திலர்ந்துகிட்டே நமக்கு தான் தெரியறதுஇல்ல யாரும் பக்கத்திலர்ந்துகிட்டே பேமஸ்ஸாயிருக்கிறது இங்கே தான் இருக்காங்க எல்லாம் கிருஷ்ணகிரியில்